காலப்போக்கில் தமிழ்மொழி அப்படிங்கிறது கண்டிப்பாக பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குந்தான் சொல்லணும் ஏன் ஏன் நான் வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம ஃபோன்ல வந்து ஒரு செய்தி படிக்கிறோம் அப்படிங்கிற அப்படிங்கும்போது அது வேற ஒரு மொழிகள்ல இருக்கு பிற மொழியில் இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு நமக்கு பிறமொழி தெரியாத பட்சத்தில் தமிழ்மொழி தான் தெரியும் அப்படிங்கும்போது டோ இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் வளர வளர தமிழ்மொழியும் கூடவே வளர்ந்துருக்குங்க ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்குங்க எனக்கு தெரிஞ்சு வேற எந்த மொழியும் இந்தளவுக்கு வளரலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இலக்கணம் இலக்கியங்கள் இதெல் இதெல்லாத்துக்குமே சிறப்பு வாய்ந்த மொழி தமிழ்மொழி இரண்டாயிரம் வருடம் பழமையான மொழி தமிழ்மொழி ஸோ அந் அந்த அப்படி இருக்க மொழி வந்து ட இந்த விஞ்ஞான வளர்ச்சியோட சேர்ந்து வளந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது ரொம்பவே ஒரு தமிழனாக ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷியங்க